ஹலோ சொல்லுங்கள் என்ன வேணும்

சன்டே எத்தனை பேர் போறீங்கமா ஓகே வேன் காலேஜ்லேந்து எதாவது வேன் அரேஞ்ச் பண்ணணுமா ஓகே நீங்கள் வேனில் தான் போய் ஆகணும் வேறு எதாவது பஸ்லாம் பிடிச்சு போக கூடாது ஓகேவா சேஃப்ட்டியாக போய்ட்டு வரணும் வேறு வேறு எங்கேயாவது போய்ட்டு இந்த மாதிரி பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி போகக்கூடாது போகிற மாதிரி திருப்பி ரிபீட் வரணும் ஓகேவா ம்ம் சரி ன்னைக்குமா போறீங்க எத்தனை நாள் போறீங்க ஓகேமா வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணிக் கொடுக்கணுமா ஓகே வேறு எதாவது நீங்கள் சொல்லணுமா உங்கள் சேஃப்ட்டிக்காக யார் மா வரது ஓகே வேறு யாராவது வராங்களா ஓகேமா இந்த இருபது பேர் தான் போறீங்களா ஓகேமா ஒருத்தவங்களுக்கு எவ்வளோமா ஃபீஸ் போட்டுருக்கீங்க ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் போட்டுருக்கீங்க ஓகேமா ஓகே தேங்க் யூ ஓகே பார்த்து போய்ட்டு வாங்கமா ஓகே